தருமபுரியில் அரசாங்கம் வந்து நிறைய விதமான திட்டங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது இடையில் இருக்கிற அரசாங்க அதிகாரிங்கனாலேயும் இல்லை பொலிட்டிஷியங்கனாலேயும் வந்து பார்த்தீங்கனா ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போய் ரீச் ஆகுது இதனால் வந்து எல்லோருக்கும் முழுமையாக அந்த விஷயம் கிடைக்கிதா அப்படின்னு கேட்டிங்கனா அது வந்து கேள்விக்குறி தான் பெருசாக ஒன்றும் வளர்ச்சி தருமபுரி மாவட்டம் இது வந்து பார்த்தீங்கனா இன்ன வரைக்கும் இதுக்கு பின்னாடி பிரிஞ்ச மாவட்டங்கள் தருமபுரிக்கு பின்னாடி பிரிஞ்ச மாவட்டங்கள் எத்தனையோ மாவட்டம் வந்து பார்த்தின்னா நல்லாவே வந்து அந்த ர அந்த மாவட்டத்தோடய வளர்ச்சிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கனா நல்ல ஒரு வழி வகுத்துருக்காங்க ஆனால் தருமபுரி வந்து பாருங்க இன்ன வரையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை என்னோடய விஷயம் இதுதான் இன்ன வரைக்கும் தருமபுரி வந்து பின் தங்கிய மாவட்டமாக தான் இருக்கு இத்தனை மாவட்டங்கள்லேயும் பின் தங்கிய மாவட்டம் எதுனா அது தருமபுரியாக தான் இருக்கும்